ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் எல்ஜி ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுறேன் சொல்லுங்கள் சரிங்க சார் ஆர்டர் எப்போ சார் வாங்கினது சரிங்க சார் இல்லை என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்க சார் அது ஏன்னால் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்னா நாங்கள் செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒய்ஃபை பாக்ஸுங்களா நம்ம ப்ராடக்ட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதே

இருபத்தி அஞ்சு நாலுங்களா இன்னும் இந்த வாரண்ட்டி கேரண்ட்டி அந்த மாதிரி ஏதும் கம்பெனிலேந்து சொல்லியிருந்தாங்களா

சார் உங்கள் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை அது நெட்ஒர்க்கு அதாவது கிடைக்கலைங்களா சுத்தமாக பாக்ஸு அப்போ உள்ளே டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் சார் ஃபிட்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் இ உங்களுக்கு நான் சரிங்க சார் நம்ம உங்கள் ம என்ன எ இடோன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க சார் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ்கு வர மாதிரிங்க சார் ஏன்னால் இப்போ ஒய்ஃபை பாக்ஸ்னால் உங்கள் ஹோம் பேஸில் அட்டாச்சுடாக இருக்கும் நாளைக்கு ஆஃபீஸு எப்படியும் ஒரு பத்து மணி ஆயிடும் சார் சார் நம்ம நீங்கள் இப்போ என்ன சார் இடம் நீங்கள் இருக்க ஏரியா எதுவும் சொல்ல முடியுங்களா சரிங்க சார் சார் ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி பத்தே கால் போல் வாங்க சார் அது ஆஃபீஸ்க்கே வாங்க உங்களுக்கு ஏதாவது அதாவது ரீப்லேஸ் பண்ணித் தரேங்க சார் நீங்கள் என்கிட்ட ப்ராடக்ட்டு வாங்கிருக்கீங்க அந்த ப்ராடக்ட்டு தகுந்த மாதிரி நான் அதுக்குப் பதிலாக வேறு ரீப்லேஸ்மெண்ட்டு பண்ணிடறேங்க சார் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தும் கொடுத்துட்றோம் ஓகே சார் தேங்க்ஸ் சார் நேரில் வாங்க சார்